ஆ ஃபிஷ் ஆமாங்க ஃபிஷ் மார்க்கெட் தான் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கம்மா

ஆ சரிங்க ஆ கொடுக்கலாம் மேம் எந்தமாதிரி ஃபிஷ் மேம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சின்ன சின்ன மீன் அப்படினா அப்போ நாங்களே கிளீனிங் பண்ணி கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவோம் ப்ளஸ் கிளீனிங்குக்குனு சேர்த்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிப்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் இதே நீங்கள் பெரிய மீன் மாதிரி ஆர்ட்ரு பண்ணிங்க வெட்டு மீன் அந்தமாதிரினா எங்களுக்கு கிளீனிங்குக்கு அவ்வளவாக இருக்காது பேக்கிங் அப்புறம் டெலிவரிக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நூறுரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் மேம் நீங்கள் எந்த ஏரியாவில இருக்கீங்க திருவள்ளூரா இல்லை அவுட் ஆப் திருவள்ளூருங்களா மேம் ஃபிஷ் மார்க்கெட் ஆ ஃபிஷ் மார்க்கெட் எங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கிற ஏரியாவாக இருந்தீங்கனா உங்களுக்கு ப்ரீ டெலிவரி எந்த மீனாக இருந்தாலும் சின்ன மீன் தவிர பெரிய மீனாக இருந்தால் ப்ரீ டெலிவரி அப்படி இல்லை அப்படினா உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்குவோம் மேம் கொடுத்திர்லாம் மேம் பத்துக் கிலோ எல்லாம் ஃபிரஷ் மீன் தான் மேம் கொடுத்துர்லாம் மேம் எப்போது அட்ரஸ் எங்கேனு சொன்னிங்கனா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரி ஓகேங்க எப்போ ஃபங்ஷன்னு சொன்னீங்கனா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ராஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம் எப்போ ஃபங்ஷன் மேம் உங்கள் வீட்டில் ஆ நெத்திலி மட்டும் நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி ஃபிரஷ்ஷாக உங்களுக்கு அனுப்புகிறதா இருந்தால் நெத்திலிக்கு மட்டும் கேஜி ஃபேஸ் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறதா இருக்கும் மற்றபடி வஞ்சிரம் அண்ட் கொடுவா ரெண்டுத்துக்கும் வந்து எங்களுக்கு கிளீனிங் இல்லாததுனால அதுக்கு நீங்கள் இருக்கிற சார்ஜ் மட்டும் கொடுத்தாபோதும் மேம் மொத்த மீன் பார்த்தீங்கனா இப்போ நீங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹன்ட்ரெடு வருது நீங்கள் எங்களுக்கு பே பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் பே பண்ணால் போதும் மேம் ஆ சரி ஓகே மேம் சிறப்பாக ஆ சரி ஓகே மேம் சிறப்பாக டெலிவெரி பண்ணிடலாம் மேம் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணுவோம் நீங்கள் கால் அட்டன் பண்ணி எங்களுக்கு அட்ரஸ் மட்டும் தெரியலைனா கைட் பண்ணும் மேம் ஆ ஓகே மேம் ஆ சிறப்பாக பண்ணிடலாம் மேம் ஓகே மேம் தேங்க்யூ